யெஸ் அப்படி தான் இருக்கிறது ஏன்னா ஒரு சில புத்தகத்தில் வந்து மகாத்மா காந்தி சச்சின் டெண்டுல்கரை ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் பற்றிலாம் வந்து புக்கில் நல்லா படிச்சிருக்கேன் அதில் இருக்கிறது எப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்தா ரொம்ப சந்தோசமாக இருக்கு நம்மளும் அதே போல ஏன் நம்மளால் வாழ முடியாது நம்மளும் அப்படியோ இருக்க முடியாதுன்னு எனக்குள்ளே ஒரு ஒரு பொறாமை கூட இருந்துருக்கு சச்சின் டெண்டுல்கர் மாரி நம்மளும் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட் பிளேயராக நம்மளால் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய அந்தப் புத்தகத்தை பார்க்கும் போதுலாம் எனக்குள்ளே ஒரு புரியல எனக்கும் ஒன்றும் சொல்லுறது ஏது சொல்லுறது எனக்கும் புரியல நம்மளும் ஆக முடியுமா நம்பளால் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு எனக்குள்ளே மனசில் ஒரு கஷ்டம் வரும் கஷ்டம் புக்கை பார்க்க படிக்கும்போதெல்லாம் அது ஒரு ஃபீலிங் ஆமாம் அந்த புக்கை படிச்சி என்ன பண்ணப்போகறோம் அவர் நம்மளும் அதுமாரி புக்கை படிச்சோம்னா நம்ம அதே மாதிரி ஆயிட முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் தோணும் இருந்தாலும் மகாத்மா காந்தி மாரி எனக்கொரு நல்ல ஒழுக்கமாக நல்லபடியாக இருக்கணும் ஒரு அகிம்சை வழியில் போகணும்னு சொல்லுறாங்க நம்மளால் அகிம்சை வழியும் போக முடியல ஆனால் அவர் மாரி மாறவும் முடியாது ஏன்னா நமக்கு கற்றுக்குடுத்த பாடம் அப்படி ஆனால் நம்மளால் முடியாது ஆனா புக்கைலாம் பார்த்தாலும் சிலது புரிது சிலது புரியமாட்டுது அந்த புக்கை படிக்கவே பிடிக்கமாட்டுது திடீர்னு பார்த்தோன்னே அதனால அப்டியே தான் தேங்க் யூ